நான் வந்து எப்பயுமே காலைல அஞ்சு மணிக்கு எந்துருச்சு க்ரௌண்டுக்கு போயிவிடுவேன் விளையாட்டு மைதானத்துக்கு போய் முத எடுத்தொனே உடல் பயிற்சி ஒடுறதுக்கு முன்னாடி தயார் ஆவுவேன் தயார் ஆகறத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவேன் ஓடிம் ஓட ஆரம்மிக்கும் போது எப்பயுமே மூச்சு மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம் அதில் மூச்சை ரொம்ப வாய் வழியாக உடக்கூடாது மூக்கு வழியா பொறுமையாகவே நார்மலாக விடணும் அது தான் உங்களோட க முத அழுத்தம் கொடுக்கும் நீங்கள் ஓட ஓட வந்து உங்கள் விலா எலும்புக்கிட்ட இழுக்க ஆரமிச்சிரும் ரொம்ப நாள் கழிச்சி ஓடுறீங்க தண்ணி குடிக்காமல் ஓடுறீங்கன்னா அது மாரி இழுக்கும் அதை நீங்கள் வந்து கட்டுப்படுத்தணும் அதுக்கு நீங்கள் முதல தண்ணி நிறையா குடிக்கணும் ஓடுறதுக்கு முன்னாடியும் தண்ணி நிறைய குடிக்கணும் ஓடி முடிச்சதுக்கப்பறம் நல்ல ஒரு எக்ஸசைஸு நல்ல ஒரு அப்டே ரிலாக்ஸ் ஆகற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டீங்கன்னு வச்சிக்கோங்களேன் பட்டி முடிச்சிவிட்டு வேலை முடிஞ்ச்சு